சாப்பிட்டியா வேலைக்கு போனியா என்ன வேலைக்கு போன ஸ்கூல் போனியா எதில் போன என்னத்துக்கு போன என்ன படிச்ச என்ன டெஸ்ட்டு கொடுத்தாங்க எந்த மிஸ்ஸு ஒரம் உன்னை பாராட்டினாங்க எந்த மிஸ்கிட்ட நீ திட்டு வாங்கின கேம்ஸ் ஹவர் போனியா கேம்ஸ்ல எந்த கேம்ஸ் உனக்கு பிடிக்கும் எந்த கேம்ஸ் நீ வின்னரான ரன்னரான கேண்டீன் போனியா கேண்டீன்ல என்ன சாப்பிட்ட பிரியாணி சாப்பிட்டியா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டியா யார் பே பண்ணுணா உன் ஃப்ரெண்டுக்கு அவள் கொடுத்தாளா இல்லை கீர்த்தி கொடுத்தாளா டான்ஸ் போனியா டான்ஸ் ப்ரோகிராம் கலந்துக்கிட்டியா இல் கோயிலுக்கு போனியா கோயில் எதுக்கு போகிற எந்த கோயில் போகிற கிளம்பிட்ட என்ன வேண்டுதலுக்காக நீ கோயிலுக்கு போகிற என்ன வேண்டுதல் வச்ச ரிட்டர்ன் எதில் வந்த அதுக்கப்புறம் என்ன நாடகம் பார்த்த இருந்தாலும் இந்த நாடகம் என்ன நடந்துச்சு ஸ்டேட்டஸ் ஏன் இப்படி வச்சிருக்க என்னாச்சு உனக்கு ஸ்டேட்டஸ் இனிமேல் இப்படி வைக்காத என்ன சாப்பாடு பிரியாணியா எப்படி செய்யணும் எதில் பார்த்து செஞ்ச செல்லை பார்த்து செஞ்சியா குளிச்சியா எந்த ட்ரெஸ் போடுற இந்த ட்ரெஸ்ஸு எங்கே எடுத்த வீடு கூட்டுனியா யாணம் விளக்குனியா துணி மணியை மடித்து வச்சியா டிவியை ஆஃப் ஃபண்ணியா ஃபேனை ஆஃப் ஃபண்ணியா செல்லு எதுக்கு பார்க்கற பார்க்கக்கூடாது டிவியை ஆஃப் ஃபண்ணு டேப்லெட் முழுங்கிட்டியா கண்ணுக்கு மருந்து ஊத்திட்டியா தலையை சீவிட்டியா தண்ணி பிடிச்சி ஊற்றுனியா செடிக்கி தண்ணி ஊத்துனியா கொழம்புல உப்பு பத்தலை உப்பு போட்டியா தோசைக்கு மாவு கரைக்க கலக்கி வச்சிட்டியா அதுக்கப்புறம் துணியை மடித்து வச்சிட்டியா